ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் நம்பளுக்கு பஸ்ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு லேண்டு இருந்துச்சுனா சொல்லுங்கள் சார் எனக்கு வந்து ஒரு மினிமம் இப்பதிக்கு ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருந்தால் போதும் சார் ம் ம் ஆமாம் சார் ம்

சரிங்க சார் ம் ஓகேங்க சார் ம் இப்போ இது லேண்டா இப்போ ம் ம் சொல்லுங்கள் சார் ம் அவுட்ருலலாம் என்ன மார்க்கெட் சார் போகுது இது எத்தனை கிலோ மீட்ரு சர்ஃபேஸ் சார் அதாவது சிட்டியில சிட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்ரு ஓ ரைட் ரைட் ரைட் ரைட்டு அங்கே ஆயிரத்து ஐந்நூறுரூவா இதுபோக ரைட்டு ஓகேங்க சார் இதில் இப்போ இங்கே நம்ப கட்டி இது இது பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோன் ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து இல்லை இல்லை ஓகே ஓகே புரியுது அங்கே யாரும் அரேஞ்ச்மெண்ட்டு இது அதெல்லாம் இது பண்ணுவாங்களா என்னான்றதாங்க இப்போ ச சில இடத்துல இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு பிரிச்சு கொடுக்கறவங்களே அவங்களே அந்த லோன் இதுக்குலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க எங்கள்கிட்ட ஆளுங்க இருக்கு அந்த மாதிரி இருக்குன்ட்டு அதனால் தான் கேட்டேன் ஆ ரைட்டு ஓகேங்க சார் ஓகே ஓகே ஓகே ஆ ரைட்டு ஓகேங்க சார் ஓகேங்க சார் இதில் டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் நம்பளுக்கு எவ்வளோ சார் இது ஆகும் இப்போ அந்த ஒரு ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுக்கறனா இப்போ இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு ம ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நாலாயிரத்து ஐந்நூறுரூவா சொன்னிங்க இல்லையா அது ஓகே இப்போ இப்போ நான் அது ரைட்டு ஓகே நான் ரிஜிஸ்டர் பண்ணுறனா இப்போ எனக்கு அது இந்த பத்திர பதிவு செலவு இதெல்லாம் எவ்வளோ சார் இது ஆவும் ஓகேங்க சார் ம் ம் ம் ம் ம் ம் பட்டு டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்டா சிட்டா ஈசி பத்திரம் ரைட்டு ஓகே ஓகேங்க சார் ம் ம் ம் ம் ம் சரிங்க சார் இப்போ வ இப்போ இது ஓப்பன் லேண்டு இப்போ ஒருவேளை அந்த ஃப்ளட்டு அந்த மாதிரி ஏதா பை பண்ணுற மாதிரி அது ஏதாக இருக்குங்களா ம் ஆ ம் ம் ம் சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ